ஹலோ சார் நான் வந்து கார்த்திக் பேசுகிறேன் நான் இந்தமாதிரி நான் ஏர்போர்ட்டு போகணும் இந்தமாதிரி நான் புக் பண்ணியிருந்தேன் கார் புக் பண்ணியிருந்தேன் ட்ராவல்ஸு என்ன சார் நீங்கள் வர சொல்லிட்டீங்க நான் இந்த டைமுக்கு அங்கே ஏர்போர்ட்டுக்கு போணுன்றேன் நீங்கள் என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க சார் ஒரு கஸ்டமரை இப்படியா பார்ப்பீங்க என்ன சார் ஒரு அர்ஜெண்ட்டானதுக்கு கேப் புக் பண்ணுறது எதுக்கு சார் இந்த டைமுக்கு நீங்கள் வருவீங்க இப்போது ஒரு அர்ஜெண்ட்டான வேலையாக நான் போகணும் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு தான் உங்களை புக் பண்ணுறோம் நீங்கள் இந்தமாதிரி பண்ணிணா எப்படி சார் நான் ஆர்ட்ரு கேன்சல் பண்ணுங்கள் சார் நான் புக் உங்கள் பண்ணதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோ நான் வேறு ட்ரைவர் வேணால் புக் பண்ணிட்டு நான் போயிக்கறேன் சார் ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்தமாதிரி என்னை மாதிரி ஒரு கஸ்டமரை நீங்கள் வந்து இதுமாரி பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் இந்த நான் புக் பண்ணதை கேன்சல் பண்ணுங்க நான் வேறு ஒன்று இது வேறு ஒரு கேப் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நீங்கள் தயவுசெஞ்சு என்னை மாதிரி கஸ்டமரை இந்தமாரி நீங்கள் பண்ணாதீங்க சார்